நான் பொருளியல் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போது லேப் லேப் எக்ஸாம் வரும் லேப் எக்ஸாம் அப்போது நாங்கள் வந்து மெக்கானிக்கல் பாட பிரிவு எடுத்தோமா அதனால் எங்களுக்கு வந்து லேத் ஓடணும் லேத் ஓட்டும்போது பொருட்களை வந்து கவனமாக ஓடணும் கவனமாக ஓடும்போது நாம் அலுமினியத்தை வந்து கரெக்ட்டாக நாங்கள் டேர்னிங் பண்ணனும் அந்த டேர்னிங் பண்ணுறப்போ ரேடியலாம் நம்ம வந்து ட்ரில் போடணும் ஓட்டை போடணும் அந்த ஓட்டையை வந்து நான் மாற்றி போட்டுட்டேன் அந்த தவறை வந்து என்னால் சரி பண்ண முடியல அந்த ப்ராடெக்ட்டில் அதனால் எக்ஸாமில் வந்து எனக்கு பாதி மார்க் வந்து கொறைஞ்சிடிச்சி எனவே நான் வேலையில் ஏதாவது தவறு செய்துவிட்டனாலதான் எனக்கு வந்து மார்க் கொறைஞ்சிடிச்சி அதனால் நம்ம அடுத்த வேலையை வந்து கரெக்ட்டாக செய்யணும் கரெகட்டானா வந்து லேத்துமெஷினை வெச்சு நான் ஓட்டை போட்டுருந்தேன்னா எனக்கு வந்து கரெக்ட்டா இருந்துருக்கும் அது இல்லாமல் எனக்கு வந்து மார்க் கொறைஞ்சிடிச்சி